ஹலோ சொல்லுங்க மேம் யார் சொல்லுங்க மேம் மேம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் மீட்டிங்க்கு வரல ரீசன் சொல்லுங்க மேம் பசங்களைவிட என்ன மேம் வேலை வந்து அதெலாம் பார்க்கணுல உங்க பையன் ஒழுங்காகவே படிக்கிறதே கிடையாது மேம்

ஆ மேம் அராத்தா இருக்கான் மேம் பிள்ளைய வச்சு மேய்க்க முடியலை எங்களால் வேஸ்ட்டு மேம் உங்க பிள்ள படிக்கிறதே வேஸ்ட்டு மேம் இல்லை மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவனுக்கு டிவி பார்க்க விடாதீங்க ஃபோன் கொடுக்காதீங்க அவன் என்ன புக்கை வச்சுட்டு ஃபோனை உள்ளே வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க படிக்கிறதே கிடையாதுங்க அதெல்லாம் அவன் சாப்பிட்லேனாலும் பரவாயில்ல படிப்புதாங்க முக்கியம் படிப்புதாங்க அடுத்த காலத்தில் சோறு போடும் நீங்கள் இப்போ சாப்பிட்லன்ட்டு நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கனா அவன் எப்படிங்க படிப்பான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேரன்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் உள்ள எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்கிறது கிடையாது அதாவது மேக்ஸும் சைன்ஸும் சுத்தமாக கிடையாது படிக்கிறதே கிடையாது வேஸ்ட்டு வர மிஸ்ஸும் அதை தான் சொல்கிறாங்க கண்டித்து வளர்க்குறதுலாம் இல்லை மேம் கண்டித்து வளர்க்குணும் இனிமேல் அதுதான் பண்ணுங்க ஃபோனை கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுக்கறதுனால அவன் கேமைதான் கேமுகுள்ளேதான் இன்ட்ரெஸ்டிங்காக போவான் படிப்பு வராது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அப்புறம் ஃபோனையே நீங்கள் கொடுத்து சாப்பில்ல பிள்ள சாப்பில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனன கொடுத்தீங்கனா அவன் திரும்ப திரும்ப அடமண்ட்டாகதான் இருக்கான் ஃபோன் மேலே சொல்லுங்க மா அனதர் சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுல்ல ம் வராதுன்னு நீங்கள் சொல்லமுடியாது ஃபோனை ஃபஸ்ட்டு கொடுக்காதிங்க ஃபோனு இது இருக்கிறதுனாலதான் அவன் இப்படிலாம் பண்ணுறான் இப்போ இங்கே உட்காந்தி ஒன்று படிடா அப்படின்னு சொன்னால் அவன் படிப்பான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதே வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லும்போது அதை ஏன் படிக்கமாட்டேங்கிறான் அப்போ யார் மேலே தப்பு இருக்குது ஆ அப்போ வீட்டிலே நீங்கள்தான் அவனை பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் கூட உக்கார வச்சு படிக்க சொல்லுங்க நீங்கள் கூட உட்காந்துருங்க என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள்தான் போய் கூட உட்கார வச்சு படிக்க வைக்கணும் ஆ ஓகே மேம்